என் தந்தை என் தந்தை சொல்லிய வரலாற்றை உங்களிடம் பகிர்கிறேன் எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் வந்து அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கனா ஒன்று வந்து கருப்பு இன்னொரு பேர் வந்து தங்கராசு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏழை குடும்பத்துவங்க கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்க இடம் கூட இல்லாதவங்க இடம் கேட்டதுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இவனொளுக்கலாம் ஏன்டா இடம் தர்றீங்க இவுனொளே ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க இவுனொளுக்கு யார்டா வந்து சாட்சி சொல்லுவா அப்படினு இருந்தாங்க சொல்லும் போது ஒருத்தரு மட்டும் தூரத்து சொந்தாளு மட்டும் ஒருத்தரு மட்டும் வந்து சாட்சி சொல்லி அவங்க பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள நண்பர்கள்லாம் வந்து சாட்சி சொல்லி எப்படியோ ஒரு இடத்த வாங்கியாச்சு இடத்த வாங்கிட்டு நாங்கள் பங்கு வாங்கினோம் வயல் பங்கு கோவில் பங்கை வாங்கி அதில் விவசாயம் பார்த்தோம் விவசாயம் பாத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏழையிலருந்து கொஞ்சம் குடிசை வீடை கட்டி அதுக்கப்பறம் மாட்டு வண்டி வச்சு அதுக்கப்பறம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்பறம் இது அங்கே தெரு அந்த உள்ள அங்கே உள்ள தெருவிலயே எங்கள் தாத்தா குடும்பந்தான் கொஞ்சம் பெரியாள் மாதிரி வண்டிலாம் வச்சு மாட்டு வண்டியிலே அங்கே ஃபஸ்ட்டு வாங்கினது எங்கள் தாத்தா மட்டுந்தான் முன்ன முன்னோர்கள்லேயே வாங்கிட்டு எல்லோரும் எல்லாரு வாயிலேயும் மூக்குமேல் கையை வைக்கிற மாதிரி என்னடா இது இவங்களாம் மாட்டு வண்டி மாட்டு வண்டி வாங்குகிற மாதிரி ஆகிட்டே அப்டிலாம் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அடுத்தது எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து இந்த தெருவிலயே எங்கள் அப்பாதான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரே ஒரு கொறைக் கூட இல்லாமல் ஒரே ஒரு ஒரு கொறைக் கூட இல்லாமல் நல்லா பார்த்துப்பாங்க எது கேட்டாலும் வாங்கித் தருவாங்க எங்கள் அப்பா